நாமக்கல் மாவட்டத்தில் லாரி பட்டறைகள் லாரி சம்மந்த தொழில்கள் வந்து நிறையா நடக்குது இது இல்லாமல் பார்த்தா துணி மில் நூல் மில்ஸுன் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட நூ நூற்றி ஐம்பது ஸ்பெண்டிங் மில்ஸ்க்கு மேல இங்கே இருக்குது இது இல்லாமல் தரிப்பற்றைகள் நாமக்கல் மாவட்டத்தில் தரிப்பற்ல அதிகமாக இருக்குது நூல் அதிகமாக உற்பத்தி பண்ணுற மாவட்டங்களில் இதுவும் ஒன்று அதே மாரி பார்த்தீங்கன்னா கோழி கோழி முட்டைகள் வந்து அதிக உற்பத்தி பண்ணுற மாநிலங்கள் நாமக்கல் முதலிடம் வகிக்கிது இங்கேருந்து எல்லா மாநிலத்துலேயும் முட்டைகள் இங்கேருந்து தான் போகுது இதெலாம் பார்த்தீன்னா சேகோ ஃபேக்ட்ரி இது வந்து நாமக்கலில் அதிகமாக இருக்குது ஸ்டால்ச் வந்து அதிகமாக தயாரிக்கிறாங்க இந்த மாரி பல்வேறு தொழில் நிறையா நிறைந்த மாவட்டம் விவசாயமும் அதிகமாக கரும்பு சோளம் கம்பு இதெல்லாம் பண்ணுறாங்க ஸ்பின்னிங் மில்லு கூடும் இல்லாமல் பேப்பரு மில்ஸு சுகர் ஃபேக்ட்ரி இதெல்லாம் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்ககூடிய